நான் ஒன்றாவதுலேருந்து பன்னெரெண்டாவது வரைக்கும் தமிழ் மீடியம்தான் படித்தேன் அது நம்ப ஊர் எங்கள் ஊர் மாணவர்கள் எல்லாமே தமிழில் நிறைய சொல்லித்தந்துகிட்டுருக்கேன் நிறைய கவிதை எழுத்து போட்டி கட்டுரை போட்டி வினாடி வினா இது போன்ற நிறைய நிகழ்ச்சியெலாம் நடத்திகிட்டு வந்துகிட்டுருக்கோம் அதில் எங்கள் ஊர் பிள்ளைங்களுக்கெலாம் நிறைய கவிதை எழுதிக் கொடுத்து இருக்கேன் உரைநடை கட்டுரை கட்டுரை போட்டியெலாம் எப்படி எழுதணும்னு ட்ரைனிங்கெலாம் கொடுத்துருக்கேன் அவங்களும் அது நிறைய கட்டுரைலாம் எழுதிவிட்டு நிறைய ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க கட்டுரை எழுதும் போது பார்த்திங்கன்னா அவங்களுடைய கையெழுத்து எப்படிலாம் இருக்கணும் எப்படி இருந்தால் மார்க்கு இருக்கும் எப்படி பேஜூவைஸ் எப்படி ஒருவொரு பக்கமும் எப்படி எழுதினா மார்க்கு வரும் அதை பற்றி நல்லா மாணவர்கள் நல்லா கொடுத்துருக்கேன் எங்கள் ஊரில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது இல்லை ஒரு ஐம்பது பள்ளி மாணவர்கள் வந்து பரிசு வாங்கி தந்து இருக்கேன் எல்லோருமே பரிசு ரொம்ப பிடிச்சு இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப நல்லா பாராட்டிருக்காங்க இப்போது பள்ளி பிள்ளைவோ ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் இருக்கற பிள்ளைங்களெலாம் அது எப்படி கட்டுரை வாசித்தல் திறன் எப்படி எழுதணும் அப்படிலாம் மாணவர்களுக்கு சொல்லித்தந்துகிட்டு இருக்கோம் இது மாதிரி கவிதைகளெலாம் நாங்கள் எழுதி தர்றதெல்லாமே மாணவர்கள் பள்ளி மாணவர்களெலாம் எழுதியிருக்காங்க எழுதி அந்த தினமலர் வாரமலர் இது போன்ற கவிதை குறிப்புகளெலாம் அதில் போட்டு நிறைய ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க அந்த ப்ரைஸு மாணவர்கள் நம்பளை நிறைய பாராட்டியிருக்காங்க ஒரு டைம் நம்ப ன் படிக்கிற எழுதுகிற இந்த கட்டுரை கவிதைகளெலாம் நியூஸில் வர்றதெல்லாம் மாணவர்களுக்கு ரொம்ப பிடிச்சுருந்துது இதே மாணவர்களுக்கு ரொம்ப ஊக்கத் தொகையாகவும் அவர்களுக்கு நல்ல கல்வி வ தமிழில் படிக்கிறது ரொம்ப யூ யூஸ்ஃபுல்லாக இருந்தது மாணவர்கள் நிறையா மாவட்ட லெவலில் நிறைய பரிசுகளை வாங்கியிருக்காங்க கவிதை கட்டுரை போட்டியில் நிறைய வினாடி வினா இது போன்ற நிகழ்ச்சியெலாம் பள்ளி லெவலில் மாவட்ட லெவலில் இது போன்ற நிகழ்ச்சியில் நிறைய கலந்து பரிசுகள் பெற்றுருக்காங்க